ஹலோ ஆ குட் மார்னிங் டீச்சர் சொல்லுங்கள் டீச்சர்

ஆ அதுக்கான திட்டம் ஆண்டு விழா வருதா இது எத்தனாவது வருஷம் ஆண்டு விழா வருது டீச்சர்

ஆ கடவுள் வாழ்த்து ஆ கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து அப்புறம் வெல்கம் ஸ்பீச்சு ஆ வெல்கம் டான்ஸ்ஸு அப்புறம் வந்து கெஸ்ட்டு

ஆ நாடகம் எதைப் பற்றி போடலான்னு இருக்குறீங்க ஆ ஓக் அது எப்படின்னு சொல்கிறிங்களா காவிய நாடகம் எப்படி போடலாம் அப்படின்ட்டு ஏதாவது க்ரியேட்டிவ் ஐடியா எதாவது இருக்கா

ஆமாம் இது ம் மாணவர்களையே சீஃப் இது சீஃப் கெஸ்ட்டு வந்து பேசுற மாதிரி வைக்கலாமா மாணவ மாணவர்களையே சீப் கெஸ்ட்டுப் பற்றி விருந்தினரை ப் பற்றி பேசலாமா அப்படின்னு நான் கேக்கிறேன் அவங்கள வெல்கம் அவங்க வெல்கம் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் வர்றவங்களை வர்றவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஹெச்எம்ம வெல்கம் பண்ற மாதிரி அந்தமாதிரி பண்லாம்ல அதுக்கப்புறம் டான்ஸ்ஸு வந்து டான்ஸ்ஸு வந்து எப்படினாக்கா ஃபோக் டான்ஸ்ஸு அது ஆமாம் ஆமாம் ஆ எடுக்கலாம்ப்பா எடுக்கலாம் எடுக்கலாம் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நல்ல ஐடியா தான் ஆ ஆ எது எது க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்குன்ட்டு சரி சரி இதுன்ட்டு பார்த்துக்கின்னு பண்ணவேண்டியதான் ம் ஆ கண்டிப்பாக ஆ அதான் ஒரு ஒரு கிளாஸ்ஸாக போய்ட்டு யார் இண்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ யார் வர்றாங்களான்ட்டு டான்ஸுக்கு பாட்டுக்கு இந்தமாதிரி வரவேற்புரை யார் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளாஸ் வரைக்கும் ஆ சர்குலேஷன் மாதிரி எழுதி குடுத்துட்டு அமுச்சோன்னாக்கா சர்குலேட் சர்குலேட்ரி போகட்டும் போய் யார் யார் பசங்க வர்றாங்களோ ஒரு ஒரு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டீச்சர் கூட போட்டுக்கலாம் நம்ம வரவேற்புக்கு ஒரு டீச்சரு அதுக்கப்புறம் டான்ஸ் வெல்கம் டான்ஸுக்கு ஒரு டீச்சரு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் டீச்சர் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக டீச்சர் சரிங்க டீச்சர் சரிங்க டீச்சர் ஆ நான் நம்ம அதை அதைப் பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் சரிங்க டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு போகக்குள்ளக்கூட இதைப் பற்றி பேசிக்கலாம் டீச்சர் சரிங்களா ம்